ஹலோ ஹலோ சார் ஆ சார் ரெண்டு நாள் லீவ் வேணும் சார் பையனுக்கு சார் லீவ் வேணும் சார் இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது

ஆ அது ம் அதான் சார் புரியுது சார் இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருக்குது சார் அதுக்கு ஒருநாள் தானே சார் ஃபங்க்ஷன் நடக்கும் ஆ ஆமாம் சார்

சார் ஒரு ரெண்டு நாள் லீவ் இருந்தால் போதும் சார் டேட் கெடைக்க அட்லீஸ்ட் ஒருநாளாவது தரலாம்ல்ல சார் எக்ஸாம் டைம் எக்ஸாம் எப்போ சார் எக்ஸாம் இல்லை சார் மேரேஜி அது வந்து ரொம்ப ரிலேஷன் அவங்க வந்து பக்கத்து வீடு போயே ஆகணும் ஒருநாள் ஒன் டே இருந்தால் போதும் சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ம் ஓகே ஆ தேங்க்யூ சார்